ஒரு விவசாயம் அப்படிங்கிறது நம்ம நாட்டோடய முதுகெலும்பு அப்படினே சொல்லலாம் விவசாயம் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு விவசாயி சேத்தில் கால் வைக்கலை அப்படினா நம்ம அன்றாட உணவை சாப்பிட்றது ஒரு சாத்தியமில்லாத ஒன்று அப்படிதான் சொல்லணும் விவசாயத்தில் எனக்குப் பிடித்த அம்சம் அப்படினா அந்த பயிர்கள் அந்தமாதிரி இதெலாம் போடுறதுக்கு முன்னாடி நாற்று நடுறது அதுக்கு முன்னாடி நிறையப்பேர் அந்தப் பாட்டெல்லாம் பாடுறது அதெலாம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று விவசாயத்தில் மகிழ்ச்சி தர்றது அப்படிங்கிறது நம்ம விளைவித்த பொருட்களை அறுவடை பண்ணுறப்பையும் சரி அதை சந்தைப் படுத்தும்போதும் சரி நம்ம வீட்டில நம்ம வயல்ல விளைஞ்ச ஒன்றை அது சந்தைக்குப் போகுது அப்படீங்கம்போது அது நம்மளுக்கு அளவற்ற மகிழ்ச்சியைத் தரும் அதேமாதிரி எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்க அப்படினா கேழ்வரகு நிறைய போட்டிருக்கோம் அதை எங்கள் வீட்டுப் பசங்களுக்கே நாங்கள் எடுத்துக்கிறோம் அது கொஞ்ச மகிழ்ச்சியாக இருக்கும் எங்களுக்கு அதுமாதிரி எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்ற நெல்லாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் இல்லை உளுந்து பயிறு அதுமாதிரி பொங்கலுக்கு நம்ம யூஸ் பன்ணுற கரும்பு இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து இந்தமாதிரி எல்லா ஐட்டம்ஸ்சுமே பார்த்திங்க அப்படினா விலைப் பொருட்கள் அப்படியுமே நாங்கள் எங்களா நாங்களே விளைவித்து அதை நாங்களே யூஸ் பண்ணிக்கிறதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சியாக இருக்கும் எப்போதுமே